இப்போ நான் எங்கள் வீட்டில ஒரு பெட்ஷீட் வாங்குனேன் அந்த பெட்ஷீட்ல வந்து ரெண்டு தையல் தான் விட்டிருந்தாங்க ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்தது என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த பெட்ஷீட் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுங்க செம்மையா இருக்கும் நல்லா குளிருக்குலாம் நல்லா இதமாக இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் நல்லா தூக்கம் வரும் நல்லா குளிர் எடுக்காது இந்த மாதிரிலாம் சொல்லிக்கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் போய் வாங்கி போய் யூஸ் பண்ணும் போதே ரெண்டே நாள்லையே அந்த பெட்ஷீட்லாம் தையல் விட்ட தையல் எல்லாம் தையெல்லாம் பிரிந்து போய் அதில் இருக்கிற பஞ்செல்லாம் வெளியில வந்து அந்த மாதிரி ஆயிடிச்சு அப்புறம் துணி துணி துவச்சி காய துணி துவைக்கும் போது அதில் இருக்கிற சாயம் எல்லாமே வந்துருச்சு இன்னொரு துணியில போய் ஒட்டுற மாதிரி அந்த சாயம்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு அப்புறம் இன்னும் நிறைய இந்த பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணும் போது அதோட அதோட நூல்லாம் பிரிந்து அதோட நூல்லாம் பிரி பிரிந்து வந்துருச்சு பிரிந்து அத யூஸ் பண்ணாத மாதிரியே ஆயிடிச்சு அந்த நூல்லாம் அப்புறம் அதிகமாக இந்த குளிர் எடுக்கும் போது தான் அந்த பெட்ஷீட்லாம் யூஸ் ஆகும் அந்த டைம்லையே பெட்ஷீட்லாம் எனக்குலாம் ரொம்ப குளிர் எடுக்கும் அந்த டைம்லையே பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு போய்டுச்சி இ இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் இந்த தையல் தையல் விட்டுறது சரியில்லை பெட்ஷீட் அங்கே தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த இதுவும் சரியில்லை இது இந்த மாதிரி இதெல்லாம் நூல்லாம் நூல்லாம் அதிகமாக பிரிந்து பிரிந்து நீங்கள் எந்த பெட்ஷீட் வாங்குனாலும் நூல்லாம் பிரிந்து நல்லா இதாகவே இல்லாமல் குவாலிட்டியாக இல்லாமல் பிரிந்து பிரிந்து போய் அந்த பெட்ஷீட்டே யூஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு இருக்குது என்ன இந்த பெட்ஷீட்லாம் வாங்குனா நல்லா ஒன் மந்த் ஒரு ஒன் இயரோ டூ இயரோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த பெட்ஷீட் ஒரு ஒன் வீக்ல டூ வீக்ல எல்லாமே பிரிந்து இதாக ஆயிடுது அதனால் இந்த பெட்ஷீட் வாங்குறத நல்லா குவாலிட்டியாக நல்லா நல்லதாக பார்த்து வாங்கணும் வாங்கணும்